நான் வந்து அமேசானில் இருந்து நிவ்யா ஆக்ட்டிவ் ஷவர் ஜெல் ஃபார் மென் அதை நான் வாங்கியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா லிக்யூடாக இருக்கும் அந்த பாட்டிலோடய ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவெனாக இருக்கும் ஸோ என்ன ஆச்சு ஒரு டைம் நான் வந்து ஷெல்ஃப்பில் வெச்சிருந்தன் நம்ம சோப் போட்டுட்டு கை தவறி அது பட்டதினால கீழே விழுந்து ஷவர் ஜெல் பாதிக்கு பாதி போய்டுச்சி தண்ணியாக போய்டுச்சி ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அது வந்து கரெக்ட்டான பிளேஸில் வெச்சா ஓகே எங்கள் பாத்ரூமில் அந்த மாதிரி இடம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இப்போ அதுக்குன்னு ஒரு தனியாக ஷெல்ஃப் வெச்சி இப்போ நான் வாங்கி அந்த இடத்துல தான் வெச்சிருக்கன் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி தீர்ந்துடுது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குளிக்கிறேன் குளிக்கிறேன் நான் ஸோ ரெண்டு டைம் அது யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் தீர்ந்துவிடுது சோப்பை விட அது ரொம்ப வெலை அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது இந்த ரெண்டு நெகட்டிவ் தான் என்னை பொருத்தவரைக்கும்